ஆ ஆமாம் சொல்லுங்க நீங்கள்

ஓகே எந்த மாதிரி கிளாத்து எந்த மாதிரி தைக்கிணும் ஓகே சரி எந்த வயசு பசங்கள் அந்த மாதிரி பசங்களா ஓகே கேர்ள் கேர்ளா பாயா கேர்ள்ஸ் ஓகே ஓகே ஓகே மேம் அப்புறம் அது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும் நீங்கள் வந்து வந்து கிளாத்து அந்த மாதிரிலாம் காமிச்சீங்கன்னால் எந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி டிசைன் அது பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் ஆகும் என்ன மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக வாங்கிறதுதான் என்ன பண்ணுறது ம் நாங்களா நீங்கள் எத்தனை நாள் டைம் சொல்கிறீங்க நான் மேபி ஒரு பத்து நாள் இல்லாட்டி ஆறு நாள் எடுத்துக்குவேன் ஆகஸ்ட் டுவென்ட்டி ஃபையா இன்னும் ஏழு நாள் இருக்குது ஓகே மேம் நான் டிரை பண்ணுறேன் பதினஞ்சாயிரம் ஆகும் கம்மி கம்மி என்ன மேம் கம்மி எப்படி மேம் ஸ்டூடென்ட்ஸ் தான் மேம் ஆனால் நீங்கள் பிரைடலாவும் இதாக தக்க சொல்கிறீங்க என்ன பண்ணுறது வேணால் பார்த்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிக்கலாம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் நீங்கள் வந்து ஆ வாட்ஸ்அப்பில் அனுப்புறதெலாம் சரி வராது மேம் நீங்கள் ஒரு ஒரு பேர்க்கு கிளாத் மட்டும் கொடுத்துட்டுப் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் துணி பேர் கிளாத்து இதெல்லாம் எப்போது வந்து தரீங்க அது தந்தால்தான் கரெக்டான டைம்முக்கு நான் தர முடியும் நாளைக்கே வந்து கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும் ஆ நீங்கள் நேரில் வாங்க மேம் நிறையா மாடல்ஸ் இருக்குது எந்த மாதிரியான டான்ஸுக்கு எப்படி தைக்கினுன்ட்டு கேட்டீங்கன்னால் நாங்கள் சொல்லிவிடுவோம் ஆ ஆமாம் மேம் வேரி ஆகும் ஆ சரிங்க மேம் ஆ தைச்சித் தரோம் மேம் நீங்கள் நாளைக்கே வந்து சப்மிட் பண்ணிணாதான் நாங்கள் வந்து ஏழு நாள் இருக்குது ஆறு நாளில் தைச்சி தந்துடுவோம் ஆம் இது எத்தனை பேருக்கு சொன்னீங்க ஐம்பது பேருக்கா ஐம்பது பேருக்கு எப்படி மேம் ஆறு நாளில் தைக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு பதினாறு பேருக்கு வேணால் ஆறு நாளில் தைச்சி கொடுத்துட்லாம் மேம் நீங்கள் அப்படிதான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஆறு நாளைக்கு பதினாறு பேருக்கு தைச்சி கொடுக்கணுன்னா ஒரு நாளைக்கே ஒரு கிளாத் எடுக்கணுன்னால் ஒரு ஒரு ஆளுக்கு சைஸ் வச்சுருக்கு மேம் ஒரு மூணு மீட்ரு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் இருக்கணும் அதுக்குத் தகுந்த மாதிரி முன்னாடி முன் பேமெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு போயிடணும் பாதி பேமெண்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னால்தான் நாளைக்கே நாங்கள் வந்து வேலையை ஆரம்பிக்க முடியும் பாதி அமௌன்ட் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஆ நேரில் நேர்லேயும் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட்டும் அவைலபுள் ஒன்றும் பிரச்சின இல்லை எதில் வேணாலும் பண்ணிக்கோங்க கடையா மேம் கடை வந்து ஈவினிங் மத்தியானம் மட்டும் ஓப்பனில் இருக்காது காலைலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் நாலுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் மேம் ஆ சண்டே லீவு மேம் சேட்டர்டேலாம் இருக்கும் மேம் ஓகே ஆ ஆ சரிங்க சரி ஆ பார்க்கலாங்க வாங்க நேரில் வாங்க பார்த்து செய்கிறோம் தேங்க் யூ